ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஆறு